இந்தியாவில் அரசியல் மற்றும் அரசியல் கட்சிகள் பற்றி எனக்கு நிறைய தெரியும் ஜனநாயக நாடு என்ற வகையில் இந்தியா இந்தியாவை இந்தியாவில் ஊழல் மது பெ பெண்கள் பெண்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை இதெல்லாம் வந்து நீக்கினா நல்லா இரு நல்லா இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு தேவையான வேலை கிடைச்சா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் எங் எங்களுக்கு எனக்கு பிடித்த அரசியல் தலைவர் வந்து ஜெயலலிதா அவங்கள சந்தி அவங்கள சந்தித்தன்னா நான் நான் என்ன கேட்பேன்னா ஊழல் இல்லாத நாடு பாலியல் வன்கொடுமை இல்லாத நாடு அரசு மது இல்லாத மதுவை ஒழிக்கிற அரசாக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு நான் கேட்பேன்